ஹலோ கேட்குதுங்ளா ஹலோ ஆன் ஆமாம்ங்க ஆன் ஆமாம்ங்க இங்கே நிறையா காய்ங்க இருக்கு விலையும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு என்ன பல்க் ஆஃபருங்ளா இல்லை ஓ ஓ ஆன் ஆன் அவைலபில்லாக தாங்க இருக்கு ஆனால் இன்னும் எத்தன் நாளில்ங்க ஃபங்க்ஷன் ஓ ஓகேங்க ஓகேங்க அது ஒன்றும் பிரச்னை இல்லை பார்த்துக்குலாம் உங்களுக்கு என்னென்ன காய் எந்த மாதிரி காய்யெல்லாம் எவ்வளோ வேணும் ஆன் அப்படின் சொன்னிங்ன்னா நல்லாயிருக்கும்

ஆன் சரிங்க

ஆன் சரிங்க சரிங்க ஆன் சரிங்க ஆன் இருக்குங்க இருக்குங்க ஆன் ஓகேங்க அது எத்தனை கிலோவுங்க ஆன் சரிங்க சரிங்க ஆன் ஆ இருக்குங்க இருக்குங்க தக்காளி இருக்குங்க ஆன் ஓகேங்க ஆன் சரிங்க இருக்குங்க எந்த கா காளிஃப்ளவர் வேணும்ங்க உங்களுக்கு பச்சை காளிஃப்ளவர்ரா இல்லை ஒய்ட் காளிஃப்ளவர்ரா நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கு ஆன் சரிங்க ஆன் ஓகேங்க ஆன் சரிங்க இந்த வேணுமாங்க ஆன் மிளகா ஆன் சரிங்க இதுக்குல்லாம் அப்படி இப்படின்னு பார்த்திங்ன்னா ஒரு ஏழாயிரம் கிட்டே வர மாதிரி இருக்கும் அட்வான்ஸ் ஒரு இல்லைங்க ஏற்கனவே நிறையா பண்ணிர்லாம் சரி இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ஆ ஆறாயிரத்து இறநூற் ரூவா இந்த மாதிரி வேணா பார்க்கலாங்க ம் சரிங்க பரவாயில்ல பார்த்துக்குலாம் ஜிபே பண்ணிவிடுங்க இந்த நம்பருக்கே ஜிபே பண்ணிவிடுங்க ஆன் ஆன் ஆமாம்ங்க ஆன் சரிங்க கொடுத்துட்றங்க டெலிவரி சார்ஜும் உங்கள்கிட்டையே தாங்க பண்ண ஆன் சரிங்க அதுலாம் ஒன்றும் இல்லை டெலிவரி சார்ஜ் நீங்கள் தர மாதிரி தாங்க இருக்கும் டெலிவரி சார்ஜ் நீங்கள் தான் தர மாதிரி தான் இருக்கும் ம் ஓகேங்க ம் ம்